ஆ சொல்லுப்பா யார் பேசுறது

ஃபிசிக் எந்த டிப்பார்ட்டு எந்த இயருப்பா செகண்ட் இயரா சொல்லுப்பா என்னப்பா ஐடி கார்டு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியாதுங்களா இந்த இப்பயே இந்த ஐடி கார்டுலாம் தொலைச்சிட்டீங்களே இப்போ எப்படி உள்ளே வருவீங்க நீங்கள் ஆ நல்லா தேடி பார்த்தேன்னு சொல்கிறீங்க இந்த முக்கியமான ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம் வரப்போகுது இதேமாதிரி பண்ணிருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் என்ன இப்போ என்ன அசால்ட்டாக இப்போ பதில் சொல்கிறீங்க ஒரு ஐடி கார்டு கிடைக்கறதுன்னா ஈஸியான விஷயமா ஆ என்ன சொல்கிறதுன்னே தெரிலப்பா என்னப்பா நீங்கள் வேறு இப்படி இதேமாதிரி பண்ணுறீங்கனே தெரில சரிப்பா நீங்கள் ஆஃபீஸ் ரூம் போய்ட்டு ஆ அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார் அவர்ட்ட அவர் பார்த்துட்டு அவர்ட்ட ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுங்க இதேமாதிரி ஐடி கார்டு மிஸ் பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு அவர்ட்ட சார்ஜஸ் கொடுப்பா பண்ணுவாங்க அது சார்ஜஸ் அமௌண்ட் எம்மாத்திரன்னு கேட்டு அதை கட்டிவிடுங்க கட்டிட்டீங்கன்னா அடுத்தது ஒன் வீக்கில் உங்களுக்கு ஐடி கார்டு புது ஐடி கார்டு போட்டு கொடுத்துடுவாங்க அதை வாங்கிக்கலாம்பா அதுவரையும் கொஞ்சம் அதுவரையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிப்பா நீங்கள் அது சார்ஜ் அதுக்கு சார்ஜஸ் பண்ணிவிட்டா ஒரு பில்லு தருவாங்க அதை எடுத்துன்னு வாங்க அது அதில் சைன் பண்ணி கொடுக்குறேன் அதை எடுத்துன்னு போய் நீங்கள் ஹெச்ஓடிக்கிட்டே காட்டிவிட்டு நீங்கள் உள்ளே போ உள்ளே போங்கப்பா ஆ தொலைக்க கூடாதுப்பா தொலைச்சுட்டீங்க எப்படியா இருந்தாலும் ஐடி கார்ட் ரெடி பண்ணணுமில்ல ஒடனேவா ஒரு ஒரு ஆளுக்காக சீக்கிரம் ரெடி பண்ணுவாங்களா எப்படியா இருந்தாலும் சீக்கிரம் தர்றத்துக்கு பார்க்குறேன் எக்ஸாம் முன்னாடி வந்துடும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி பாருங்கள் நான் போய்ட்டு ஆஃபீஸில் போய் பாருங்கள் ஆஃபீஸில் போய் பாருங்கள் ஆ தேங்க்யூப்பா